இது வந்து இப்போது ஒவ்வொரு ஒரு பர்ட்டிகுலராக சொல்லணும் அப்படினா இப்போ க்ரவுண்ட்நட்டுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கு எங்கள் ஊரில் வந்து அதை கடலை அப்படினு சொல்வாங்க அதை அதே வந்து இப்போது கடலூர் சைடுலாம் போனோம்னா அதை வந்து மல்லாட்டை அப்படினு சொல்வாங்க இன்னும் சில ஊரில் வந்து நிலக்கடலை அப்படினு சொல்வாங்க சில ஊரில் வேர்க்கடலை அப்படினு சொல்வாங்க அந்தமாதிரி அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கே வேற வேற பேர் இருக்கு அதுமாதிரி திட்டுறது அப்படினா நாங்கள் திட்டுறது அப்படினு சொல்வோம் இப்போ மதுரை சைடுலாம் போனால் ஏன் அதை அவங்கள வைய்யிர அப்படினு சொல்வாங்க இதெல்லாம் வட்டார மொழியில் அந்தமாதிரி சொல்வாங்க நடுவில் வராதே அப்படினு நம்ம சொல்வோம் அவங்க வந்து ஊடாலே வராதே அப்படினு சொல்வாங்க இது வந்து தமிழ் தமிழ்லயே ஸ்லாங்குன்றதுலாம் நம்மளோட தமிழ் லாங்வேஜ்குள்ளேயே ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கும்ல அந்தமாதிரி ஸ்லாங்கில் பர்ட்டிகுலராக வேர்ட்ஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும்